இந்திய திரைப்படம் அப்புறம் இசை இதைப் பற்றி என்ன நினைக்கிறோனா அது வந்து ஒரு தனி அனுபவம் ஃபில்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் வந்து கஷ்டப்பட்டோம் ரொம்ப கடுப்பாக இருக்கிறோம் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம் அப்டினாலும் படம்னு ஒன்று பார்த்துட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே இறங்கிடுவோம் அந்த ஒரு கேரக்ட்ராக இறங்கி நடிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு இருப்போம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனா அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க டைரக்ட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க அப்படிலாம் பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது கதைனு வந்துட்டால் நம்ம அந்த கதை உள்ள இறங்கி என்னாச்சு அவங்க அவங்களுக்கு எங்கேயாவுது எதோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுனாக்கூட நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு அய்யய்யோ அப்படிம்போம் அது வந்து நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டுகிற அளவுக்கு இருக்கிற ஒரு கதை தான் அது என்னைக்கும் கதையாக பார்த்தது இல்லை அந்தக் காலத்தில் வந்து நாடகம் அரிச்சந்திர நாடகம் மயான கண்டம் இந்த மாதிரிலாம் வந்து நாடகத்தைப் போட்டு போட்டு அதுலேருந்து அதுலேருந்து பிறந்தது தான் வந்து இந்த திரைப்படம் இசை இதெல்லாம் வந்து சினிமா அப்படினு சொல்லுவாங்க இதில் வந்து எந்த வகையான திரைப்படம் தொடர்லாம் பார்க்குறோனா நான் வந்து அதிகமாக திரைபடத்தை விட அது சீரியல்னா வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம் அந்த மாதிரி படம்னு பார்க்கும்போது எனக்கு அதிகமாக பிடிச்சது வந்து தனுஷ் பிடிக்கும் அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் பிடிக்கும் எனக்கு ஏன் தனுஷ் ரொம்ப பிடிக்குனா அவங்க வந்து ஒரு நடிகர் மாதிரி இல்லாமல் எதோ ஒரு படத்தில் நடிகன் நன்ட நடிகன் நடிகை அப்படி நடிக்கிறாங்க அப் அப்படினு இல்லாமல் எதோ நம்ம வீட்டில் இருந்து போன ஒருத்தங்க ஒரு அண்ணன் நம்ம வீட்டுப் பையன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் அதாவது அதிகமாக ஜாதி வச்சு எடுத்துருப்பாங்க அதிகமாக வந்து ரொம்பவும் எமோஷ்னலாக எடுத்துருப்பாங்க அவங்க எடுத்தப் படம் எதுவுமே என்ன இப்படி எடுத்துருக்காங்க அப்படினு சொல்லாத அளவுக்கு எல்லாரும் வந்து சந்தோஷமாக எல்லாரும் வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருக்கும் இந்த மாதிரி நடிகை அப்படினு பார்த்தீங்கனா எனக்கு சினேகா பிடிக்கும் ஏன்னா அவள் புன்னகை அரசினு சொல்லுவாங்க சிரிச்சாலும் அழகாக இருக்கும் அதனால எனக்கு வந்து சினேகா பிடிக்கும் அப்றம் வந்து பழைய படம் அப்படினு பார்த்தீங்கனா இந்த கொஞ்சம் இந்த ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே உள்ளது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அதிகமாக பிடிக்கும் இந்த கோவில் படம் கோவிலில் வந்து சிம்பு நடிச்சிருக்கிறது அந்த ஒரு கதை நல்லாயிருக்கும் அந்தப் படலாம் எனக்கு பிடிக்கும் அப்றம் விஜய் நடிச்சதில் வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு எடுத்துருப்பாங்க அதேபோல் இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணன் தங்கச்சியை வச்சு எடுக்கிற படம் நல்லாயிருக்கும் அப்றம் வந்து பழைய படத்தில் சிவாஜிகணேசன் யாருக்காக அப்படினு சொல்லிட்டு ஒரு ஒரு மாளிகையில் இருந்து எடு எடுக்கிற படம் பிடிக்கும் அப்புறம் அதே மாதிரி அவங்களோட தங்கச்சி ஊர்வலம் வண்டியில் வந்து அழைச்சிட்டு போகிறது பூமழை தூவி வசந்தங்கள் வாட அப்படினு சொல்லி ஒரு பாட்டு வச்சு அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனாலயே அந்த படலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்றம் வந்து பழைய பழைய படம் பாடம் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற பாட்டைப் பார்த்தீங்கனா வந்து அதிகமாக மியூசிக் அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது இது ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பது எண்பதுக்கு அப் மேலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிற அதிகமான படங்கள் பாட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கனா ஒரு பாட்டு எடுத்தோம்னா அது நம்மளோடய வரி வேணுணா புரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் அது உண்மையாகவும் தெளிவாகவும் கொடுத்துருப்பாங்க அதில் அதிகமாக மியூசிக் கொடுத்துருக்க மாட்டாங்க வரிகள் மட்டும் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அப்பறம் வந்து பாட்டு பாடுறதலனு பார்த்தீங்கனா எஸ்பிபி அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் இந்த சாங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரிஅதிகமாக கானா பாட்டு பாடுறதுல வந்து தேவா நல்லா பாடுவாங்க வாய்ஸ் வந்து எப்படினா ஒரு பாடுறா மாதிரியே தெரியாது அது நேச்சுரலான ஒரு வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும் எல்லா பாட்டுக்கும் வந்து கானா பாட்டு எடுத்துட்டாலும் சினிமா பாட்டு எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் வந்து தேவாவோடய பாட்டு வந்து ரொம்ப ஒரு விலை மதிப்பில்லாத கோ பாட்டு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து சாதாரணமாகவே வந்து சும்மா ஒரு பாட்டுப் பாடுனாலே அது வந்து எல் மக்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் வந்து இழுக்கிற அளவுக்குத்தான் ஏஆர் ரஹ்மானோடய சாங்கும் இருக்கும் இளையராஜா பழைய பாட்டுலேருந்து இப்போ இருக்கிற புது பாட்டு வரைக்கும் இளையராஜாவோடய பாட்டு இன்று வரைக்கும் அது ஹிட்டாக தான் இருக்குது இதுக்கு அப்பறமும் அவர் பாடுனால் அந்த பாட்டும் ஹிட்டாக தான் இருக்கும்